ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது நாலு அஞ்சு ரெண்டாயிரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று